விவசாயத்துக்கு பொதுவாக பார்த்தம்னா வந்து வாத்து கூட்டத்தை பயன்படுத்துகிறாங்க எப்படின்னா ஒரு ஏரியாவை வந்து அடைச்சிட்டு வேலி போட்டு அடைச்சிட்டு அதில் வந்து ஒரு வாத்து நிறைய ஒரு நூறு இரநூறு வாத்து கூட்டத்தை போய் அதில் ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு அதுலேயே தங்கி வச்சுருப்பாங்க அதை வந்து வாத்து நடத்துபவரும் அங்கேயே பக்கத்தில் ஒரு கூடாரத்தில் இருப்பாங்கள் பார்த்திங்கன்னா அது எதுக்காகனா அது வந்து அந்த வாத்து உடைய எச்சம் வந்து நிலத்தில் விழும் அது வந்து அவங்க உரமாக பயன்படுத்துவாங்கள் அது வந்து அவங்களோட வயலுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அதிக மகசூல் கொடுக்குறதுக்கு உறுதுணையாக இருக்குறதுனால் இதை வந்து சில இடங்களில் பயன்படுத்திட்டு வராங்க அதேமாதிரி எங்கள் பகுதியில் வந்து நாங்கள் வச்சு இருக்கிறது வந்து கோழிகள் தான் அதிகம் பயன்படுத்துவோம் கோழிகள் வச்சு நாங்கள் பராமரித்து அதை செஞ்சுட்டு இருக்கிறோம்